தண்ணீரை வடிகட்டி பயன்படுத்து பயன்படுத்துதல் அப்படிங்கிறதுக்கு இப்போ வந்து மக்கள் வந்து நிறைய டக்குன்னு எதை பயன்படுத்துறாங்க அப்படினா ஆர்ஓ வாட்டர் தான் அது தான் வீட்டில் ஈசியாக டக்குன்னு ஃபிட் பண்ணிட முடியுது அப்படிங்கிறத்துக்காக ஆர்ஓ வாட்டர் தான் சுத்திகரிக்கப்பட்ட வாட்டர்னு குடிக்கிறாங்க பட் அந்த ஆர்ஓ வாட்டரு மூலம் தண்ணீர் சுத்தமாக இருந்தாலும் கிடைக்கக்கூடிய சத்துக்கள் ஏதுமே தண்ணீரிலிருந்து கிடைக்கக்கூடிய சத்துக்கள் எதுவுமே கிடைக்கலை அப்படிங்கிறது வந்து முழுமையான உண்மை அதைப் பற்றி மக்கள் உணர்கிறதா இல்லை இப்போ என்ன பண்ணுறாங்க அப்டின்னா டக்குன்னு தண்ணீரை வடிகட்டி அதை குடிக்கிறதுக்கெல்லாம் அவங்க யோசனை பண்ணிட்டு ஆர்ஓ வாட்டரை ஃபிட் பண்ணிடறாங்க ஆனால் பழங்காலத்தில் தண்ணீரை தண்ணீரை வடிகட்டி சுத்தமாக பயன்படுத்தணும் அப்படிங்கிற முறை வந்து பழங்காலத்திலேருந்து இன்று வரைக்கும் இருக்குது அதை யாரும் பின்பற்றதில்லை என்ன பண்ணுவாங்க அப்படினால் மேக்ஸிமம் மக்கள் வந்து ஊற்று தண்ணி குடிப்பாங்க ஊற்று தண்ணி அப்படிங்கிறது ஹண்ட்ரட் பர்ஸன்ட் சுத்தமான வாட்டர் அதை வந்து ஊற்று தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்து குடத்துல நிரப்பி வீட்டுகளில் வச்சு குடிப்பாங்க ஊற்று தண்ணி அப்படிங்கிறது வந்து மிகவும் சுத்தமான வாட்டர் அந்த ஊற்று தண்ணியை தூக்கிட்டு வந்து அது மேலே ஒரு வடிகட்டியை வச்சு வடிகட்டி குடிப்பாங்க அப்புறம் என்ன பழங்கால முறைகள்னா தேத்தாங் கொட்டை அப்படின்னு ஒரு கொட்டை இருக்கும் அந்த கொட்டைய தண்ணியில் போட்டு வச்சா தண்ணி ஆட்டமேட்டிக்காவே ப்யூரிப்ஃபை ஆய்டும் அதாவது தண்ணியில் இருக்கக்கூடிய அனைத்து டஸ்ட்டுகளும் போய் தண்ணீர் வந்து மிகவும் சுத்தமாக இருக்கும் அதனுடைய சத்துக்கள் வந்து எந்த வகையிலையும் அது வந்து போகவே போகாது தேத்தாங்கொட்டைய யூஸ் பண்ணி வச்சு நம்ம பயன்படுத்தற தண்ணி வந்து எந்த வகையிலையும் கெட்டுப் போகாது அப்படிங்கிற மாதிரி பழங்காலத்தில் பயன்படுத்தினாங்க அப்புறம் கூழாங்கற்கள போட்டும் தண்ணிகரிய தண்ணீரை சுத்தரித்தா சுத்திகரித்து அதை அப்புறம் வடிகட்டி மூலம் வ வடிகட்டினாங்க அதாவது நம்ம ஃபில்டர் வச்சு வடிகட்டுறத விட பழங்காலத்தில் என்ன பண்ணாங்க அப்படினா நல்ல ஒரு காட்டன் துணியை வச்சு அதல் மூலம் தண்ணியை வடிகட்டினாங்க அது மாரி வடிகட்டும் போது தண்ணி ஃபுல்லாகவே நல்ல தூசி துகள் ஒரு சின்ன மண்ணு கிண்ணு எது எது இருந்தாலுமே என்னாவும் முழுமையாக அதுலேருந்து போய்டும் அந்த மாதிரி தண்ணியை வடிகட்டியும் பழங்கால்ல பயன்படுத்தினாங்க பழங்கால முறைகள் அப்படினா இன்னைய வரைக்கும் அது வந்து எவர்க்ரீன் இன்னைய வரைக்கும் அந்த முறைகள்லாம் சிறப்பானது தான் ஆனால் நம்ம மக்கள் தான் என்ன பண்ணுறாங்கன்னா அதைப் பத்தி வந்து யோசிக்காமல் இந்த மாதிரி எது ஈசியாக கிடைக்கிதோ சீக்கிரமாக வாங்கி சாப்பிட்டு சீக்கிரமாக செத்து போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அளவில் தான் டக்குன்னு நம்பளுக்கு தண்ணி வேணுமா டக்குன்னு ஒரு ஆர்ஓ வாட்டரை ஃபிட் பண்ணுறாங்க அவனும் ஃபிட் பண்ணிடறான் அதை வாங்கி குடிக்கிறாங்க அதன் மூலம் எவ்வளோது தண்ணி மட்டும் தான் சுத்தமாக கிடைக்கிதே ஒழிஞ்சு கிடைக்கக்கூடிய ஒரு சத்துக்களும் கிடைக்கல இதனால் மக்களுக்கு வந்து மூட்டு வலி முட்டு வலி எல்லா வலியும் வருது அப்படிங்கிறதை வந்து அவங்க வந்து நினைக்கிறதே கிடையாது அதன் மூலம் தான் வாங்கி டக்கு டக்குன்னு குடிக்கிறாங்க ஆனால் தண்ணீரை வடிகட்டி பயன்படுத்து இன்னும் பலகாலங்களில் மழை நீரை தான் குடிப்பாங்க மழை நீரும் ஒரு அற்புதமான சுத்தமான வாட்டர் அப்படினா அது வந்து மழை நீர் என்ன அப்படினா மழை பெய்யும்போது பெரிய அண்டாக்களை என்ன பண்ணுவாங்கனா நம்ப முற்றத்துல வச்சுருவாங்களாம் அந்த முற்றத்துல தான் தண்ணி நிரம்புனோனே அந்த தண்ணியை எடுத்து குடிப்பாங்களாம் மழை நீரும் வந்து அவ்வளோ ஒரு சுத்தமானது அப்படின்னு சொல்றாங்க மழை நீர் ஊற்று இரு இரண்டு நீருமே மிகவும் சுத்தமான வாட்டரு அதுவும் இந்த ஊற்று நீர் வந்து அவ்வளோ சுவையாக இருக்குமாம் பழங்கால ஆத்துகளில் ஊற்று வச்சு தண்ணீர் பிடிச்சாங்க பாருங்கள் அந்த மாரி ஊற்று நீர் வச்சு குடிக்கிறது வந்து அவ்வளோ சுவையாக இருக்குமாம் அதாவது பழங்காலத்தில் என்னென்னு சொன்னாங்க தாய்ப்பாலும் தண்ணீரும் ஒன்று அப்படின்னாங்க நம்ம தாய்ப்பாலுக்கு இணையானது தண்ணி அப்படின்னாங்க அந்த தண்ணியை தாய்ப்பால் எவ்வளோ சுத்தமானதோ அந்த மாதிரி தண்ணியையும் நம்ப சுத்திகரிச்சு குடிக்கணும் அப்படிங்கிறதுனால் பழங்காலத்தில் நல்லா வடிகட்டி தேத்தாங்கொட்டை போட்டு அது மாதிரி நல்ல சுத்தம் பண்ணி குடிச்சிட்டிருந்தாங்க ஆனால் இந்த காலத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படினா ப்யூரிஃபை வாட்டரைதான் குடிக்கிறாங்க அந்த ப்யூரிஃபை வாட்டரு மூலம் குடிச்சுட்டு அது சுத்தமானது அப்படின்னு அவங்களாவே மனதுக்குள்ள நினச்சிக்கிறாங்க ஆனால் பழங்கால முறைகள் அப்படிங்கிறது மிகவும் சிறப்பானது அதை தேத்தாங்கொட்டை தண்ணீர் அவ்வளோ ஒரு அருமையானது கூழாங்கற்களை போட்டு சுத்தம் பண்றது அப்புறம் பார்க்க போனால் இந்த வடிகட்டிட்டு குடிக்கக்கூடிய அந்த ஊற்று நீர் மழை நீர் இதெல்லாம் தான் பழங்காலத்தில் ஒரு சிறப்பான தண்ணீர் முறையாக வடிகட்டி குடிக்கும் முறையாக இதை கையாண்டது அது இன்றைய வரைக்கும் கையாண்டால் மக்கள் மிகவும் சிறப்பாக இருக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோடய கருத்து